சார் இது சந்திரா ஃபினான்ஷியல் அட்வைஸருங்களா சார் வணக்கம் என் பேர் விவேகானந்தன் என் ஃப்ரெண்டு உங்களை ரெஃபர் பண்ணி சொல்லி காண்டேக்ட் பண்ண சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி ஃபினான்ஷியல் அட்வைஸிங் வித் ஓரியண்டடாக தேவைப்படுது சம்திங் சார் ஃபி ஃபி ஃபியூச்சர் வந்து பென்ஷன் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்மெண்ட் எதாவது பண்ணலாம் இல்லைனா இன்னும் இல்லைனா வேறு ஏதாவது இன் இன்வெஸ்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அதை ப அதைப் பற்றி எதாவது கைடன்ஸ் கிடைக்குமா சார் ராஜூ இன்ஜினியராக இருக்காரில்ல சார் அவர் தான் கொடுத்தாரு உங்கள் விசிட்டிங் கார்டு தான் கொடுத்தாரு ஆ ஆமாம் சார் ஆமாம் சார் அவர் தான்

ஆ எ ஓ கண்டிப்பாக சாரு இப்போது வந்து நான் வந்து பார்த்தீங்கனா ஒரு இன்ஜினியராக இருக்கேன் இப்போது வந்து ஒரு ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்து இப்போது வந்து கவர்மெண்ட்டில் பண்ணுற மாதிரி பிரைவேட்டிலே பண்ணிகிட்டுருக்கோம் எப்படியும் ஒரு இன்செக்ஷன் க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிக்கும் போது பார்த்தீங்கனா எப்படியும் ஒரு ஃபாட்டி தௌசண்ட் அப்படின்னு ஒரு ஒரு மன்த்லி டேர்ன் ஓவர்ஸ் வரும் ஆமாங்க சார் ஆமாம் சார் இது வந்து நம்மளுக்கு ரெகுலராக வருங்க சார் இது கண்ட்டினுட்டியாக இது பிரைவேட்டு பிரைவேட் செக்டார் கூட லிங்க் பண்ணியிருக்கோம் சார் ஸோ அதனால வந்து நம்மளுக்கு அது கண்ட்டினுட்டியாவே ஒர்க் வந்துகிட்ருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியண்டடாக எதுவும் ஸ்டாப் ஆகாமல் நம்மளுக்கு வந்து மன்த்லி எப்படியும் ஒரு ஃபாட்டி டு ஃபிஃப்ட்டி கே வந்து மன்த்லி வந்துகிட்டு தான் சார் இருக்கும் ஓகே சார் ஓகே சார் இப்போது மீதி இருக்கிறதோட ஆ ஓகே சார் இது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் விளக்கமாக சொன்னிங்கனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் இப்போது பார்த்தீங்கனா எனக்கு வந்து இப்போது எங் மன்த்லி பார்த்தீங்கனா அந்த டேர்ன் ஓவர்ஸ் பார்த்தீங்க எனக்கு வந்து வர சேலரிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பென்ஷனும் ஸ்கீமாக இருக்காது எல்லாமே பார்த்தீங்கனா எனக்கு பென்ஷன் வந்து ஒரு கம்பெனி சார்ந்த பிரைவேட் கன்சனில் ஒர்க் பண்ணல இப்போது நான் பிரைவேட் கன்சன் கூட டை அப்பில் தான் இருக்கேன் ஓகேங்களா ஸோ அங்கிருந்து எங்களுக்கு வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியண்டடாக நான் பிரைவேட்டிலேந்து எனக்கு என்னென்ற மாதிரி ஆர்டர்ஸ்ஸெலாம் வந்து கொடுத்தாங்கனா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி அவங்களுக்கு வந்து அ ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவோம் ஸோ கொட்டேஷன்ஸ் அவங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஈஸியாக கொட்டேஷன்ஸெஸ்லாம் கொடுத்துருவோம் ஸோ அதனால் வந்து எங்களுக்கு வந்து நிரந்தரமா ஒரு ஃபாட்டி டு ஃபிஃப்ட்டி கே பெர் மன்த்துக்கு வந்துகிட்டேருக்கும் ஸோ அதோடய இன்வெஸ்மெண்ட்டு தான் நம்ம இதில் பண்ணிருக்கோம் ஸோ ஷார்ட் டேர்ம்ஸும் உண்டு லாங் டேர்ம்ஸும் சொல்லியிருந்திங்க ஸோ அதெல்லாம் எங்களுக்கு ஓகே தான் சார் இப்போது அதில் என்ன எவ்வளோ அமௌண்ட் வந்து இன் ஃபியூச்சர் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் எவ்வளோ அமௌண்ட் எனக்கு வந்து இன் ஃபியூச்சரில் வந்து கிடைக்கும் திருப்பி வந்து எவ்வளோ அமௌண்ட்டாக வந்து எனக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எதாவது உங்களுக்கு தெரியுமா சார் கொஞ்சம் எதாவது அட்வைஸ் பண்ண முடியுமா ஆ யா யா ஓகே சார் ஓகே சார் கண்டிப்பாக நேரிலே பார்க்கலாம் நாளைக்கு நீங்கள் நாளைக்கு பார்க்கலாமா சார்

ஆ ஓகே சார் தேங்க் யூ தேங்க் யூ